ஆ வணக்கம் சொல்லுங்க

ஆமாம் நான் எப்போவுமே இதுக்கு தான் போயிட்டிருப்பேன் எங்களுக்கும் அங்கே தான் ஸோ ஆமாங்க அது கரெக்டாக ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்டி போல ரீச் ஆயிடுங்க ஓ அ இல்லைங்க அது இப்போ தான் இன்னைக்கு தான் ஏதோ டிலே பண்ணுறாங்க இந்த மாதிரி எப்பவுமே அப்படி இருக்காது ஆக்ஷுவலி ஆனால் சீக்கிரமாக போயிடுங்க எதுவும் முக்கியமான வேலை இருக்குங்களா

ஓ சரி சரி ஓகேங்க இல்லை இல்லை ஆ ஆமாங்க இல்லை எப்போவும் இப்படி நடக்காது பட் இன்றைக்கு தான் ஏன் இப்படி பண்ணிணாங்கன்னு தெர்லை ரொம்பலாம் டிலே ஆகாதுங்க எப்பவுமே அப்படி பா ஆகாது ஸோ நீங்கள் சீக்கிரமாக போயிட்லாம் போயிட்டு கூட கால் டேக்சி புடிச்சு நீங்கள் போயிக்கலாங்க அங்கேருந்து பக்கமா ஓ சரி சரிங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஓ ஓகே ஓகே ஆ இல்லைங்க இல்லை இல்லைங்க அது சீக்கிரமாக எடுத்துடுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஆமாங்க ம்ம் சரிங்க ஓகே ஆ கண்டிப்பாக இருக்கும் நம்ம போனோடனே அங்கே நிறையா கால் டேக்சியெலாம் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேருந்து புக் பண்ணிட்டு கூட நீங்கள் உடனே போயிக்கலாம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆமாங்க ஆ சேஃப் தாங்க ஆம் பிரன் பிரச்சினை இல்லை ஆமாங்க ஓகேங்க தேங்க்யூ ம்